நான் நீண்ட பயணம் செல்வதற்கு அதிகமாக பைக்கில் செல்வதை விட ட்ராவல்ஸ் கார் இந்த மாதிரிதான் போவோம் அப்போ போகும் போது பார்த்தா எத்தனை நாள் இப்போ ரெண்டு நாள்னால் அது ஒரு மூணு செட் ட்ரெஸ்சு சாப்பாடு தண்ணி அந்த ஒரு ஒரு வேலைக்கான சாப்பாடுதான் மற்றபடி அது போகிற இடத்துல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ்சு அதெலாம் வீட்டிலயே செஞ்சு எடுத்துட்டு போய்டுவோம் அப்புறம் பழங்கள் கண்டிப்பாக பிரட்டும் ஜாம்மு எடுத்துட்டு போய்டுவேன் அப்போதான் காலையிலயே குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு ஈசியாக இருக்கும் அதுக்கு அப்புறம் மருந்து ம க தைலம் மெயினாக தைலம்லாம் எடுத்துப்பேன் கால் வலி வந்தால் தடவணும் தலைவலி வந்தால் தடவணும்னு சொல்லிட்டு மாத்திரை தலைவலி வாந்தி இந்தமாரி எதுவும் வரக்கூடாதுன்னால் வந்த போட்டுக்கிறதுக்காக மாத்திர ஃபோன் சார்ஜர் பவர்பேங்க் எதுக்கும் எடுத்துகிட்டுப்போவேன் அப்புறம் ஏடிஎம் கார்ட்டு அப்புறம் துணி துணிமணிகள் தலையணை இதெலாம் எடுத்துகிட்டு போவேன்